சார் கார் ஷோரூம்மா ஆ சார் கொஞ்சம் ஃபேமிலியாக வெளியே போகிற மாதிரி கொஞ்சம் கார் பார்க்கணும் எனி பெஸ்ட்டு ஆ பெஸ்ட்டாக எதுனாச்சும் உங்களால் உங்கள்கிட்ட இருக்கிறதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இரு இது இருக்குது அப்படினுட்டு ஏதாச்சும் இருக்குமுல்ல அந்த மாதிரி எலக்ட்ரிக்கா ஆ பட்ஜெட்டு ஒரு தேர்ட்டி லேக்ஸ்க்குள்ள ஆ பேட்ரியில் வேணாம் பேட்ரியில் வேணாம் பெட்ரோல்லேயே பா டீசல் ஓகே சார் எவ்வளவு மைலேஜ்ஜு மைலேஜ்ஜு அறுபது தருமா ஓக் ஓகே சார் ஓகே சார் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா சார் இஎம்ஐ ஆப்ஷன் ம் ம் ம் வேறு ஓகே சார் இன்னும் டூ டேஸில் வந்து நானு பர்சேஸ் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ சார்